ஹலோ பேரண்ட்டா நாங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோங்க அந்த ஸ்ரீநாத்தோட மார்க் ஆ ஸ்ரீநாத்தோட மார்க்குலாம் பார்த்திங்களா அதனால் ஆ கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்காப்பில கொஞ்சம் நல்லாதான் படிச்சுட்டு இருந்தாப்பில இப்போ செல்லு நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் செல்லு யூஸ் பண்றதை கொஞ்சம் அவாயிட் பண்ணான்னா நல்லா ம் கொஞ்சம் டெவலப் ஆகிருவான் அதனால் செல்லை வந்து நீங்கள் பயன்படுத்துறதை கொஞ்சம் குறைக்க பாருங்கள் அப்புறம் அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்க இங்கே ஸ்கூலில் வந்து நாங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ் வந்து நடத்துகிறதா இருக்கோம்ங்க அந்தமாதிரி அந்த பையனை வெச்சி ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் மாதிரி கொடுக்குறோம் அந்தமாதிரி நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் அந்த பையனை வந்தால் அனுப்பிவிடுங்க அந்த கிளாஸில் கொஞ்சம் நாங்கள் டவுட்டுலாம் சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கிளீயர் பண்ணி நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் அதனால் பையனை கொஞ்சம் ஆ ஆமாங்க ஆமாங்க நாலு மணிக்கு கிளாஸ் முடிஞ்சோடன ஒரு நாற்பது நிமிஷம் நாலு நாலு நாற்பது வரைக்கும் நாங்கள் ஆமாங்க இப்போ ஹோம் ஹோம் ஒர்க்குலாம் வந்து அவங்க வீட்டில் தான்ங்க செய்யணும் நாங்கள் இங்கே வந்து என்ன பண்றோம்னா நாங்கள் நாற்பது நிமிஷத்தில் அந்த அன்னைக்கி நடத்தின பாடத்தைலாம் கொஞ்சம் அவனுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக் கொடுக்குறோங்க சொல்லிக் கொடுக்குறோம் அவனுக்கு சந்தேகங்கள் அந்த அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து அவனை புரிய வெச்சி அவனை வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் டெவலப் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இதில் நாங்கள் கொண்டு வர்றோம்ங்க அதனால் நீங்கள் அந்த பையனை வந்து கொஞ்சம் அனுப்பிவிடுங்க ஆ ஆ இல்லைங்க அது வந்து நீங்கள் வந்து தனியாக தான் நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகணுங்க நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் ஏன்னா நாலு மணிக்கு எல்லோருமே கிளம்பி போயிடுவாங்க அதில் வந்து நாங்க நம்ம ஸ்கூல் பசங்களைலாம் அனுப்பி விட்ருவோம் இப்போ இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸாக எடுக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தனியாக வந்து நாங்கள் போக்குவரத்தை வந்து எங்களால் ஏற்படுத்த முடியாது அதனால் நீங்கள் தான் தனியாக அதை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும் நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகிறீங்களா இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிரைவேட்டாக ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆ

ஆ சரிங்க அந்தமாதிரி பண்ணிக்கங்க ஓரளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ணி நாங்கள் வந்து பிக்கப் பண்ணி நாங்கள் ஓரளவுக்கு மார்க் வந்து நாங்கள் ஸ்கோர் பண்ண வச்சிடுறோம் நீங்கள் அந்த செல்லு மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பாத்துக்குங்க வீட்டில் ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ நன்றிங்க ஆ ஆ சரி நன்றிங்க ம் தேங்க்ஸ் ஆ சரிங்க நாங்கள் பார்த்துக்கிறோங்க அதை ஆ ஆ சரிங்க ரொம்ப ஆ கண்டிப்பாக கொண்டு வந்துடலாங்க ஆ ஆ நன்றிங்க ம் தேங்க்ஸ்